ஆ சொல்லுங்கம்மா யாருமா நீங்கள் ஆமாம்மா நான் கொத்தனார் தான் பேசுகிறேன் நீங்கள் எங்கேந்து பேசுறீங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா ஆ சரிம்மா ஆ சரிங்கம்மா சரிம்மா ஆ கண்டிப்பாக தா கட்டித்தரேம்மா ஈவினிங் நான் வரம்மா இப்போ வேலை செஞ்சிக்கிட்யிருக்கேன் வேலையை முடிஷ்ட்டு வரவா

ஆ சரிம்மா எதா ஜாமான் நீங்கள் ஜல்லி கல் சிமெண்ட்டு இந்தமாதிரி எதா ஜாமான் வச்சிருக்கிங்ளாம்மா கம்பி கிம்பி சரிம்மா சரிம்மா அப்போன்னா நான் வரம்மா வந்து பார்த்துட்டு தான் எவ்வளோ ஏதுன்னு ஜாமான் நான் பில்லு போட்டுக் கொடுத்துடுறேன் நீங்கள் ஜாமானை வாங்கி வச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வரம்மா ஆ சரிம்மா கண்டிப்பாகம்மா கண்டிப்பாகம்மா அதெல்லாம் நாங்கள் வந்துவிறோம் நாங்கள் சித்தாள் ஆள்லாம் நானே அழைச்சிட்டு வந்துடுறேன் சாப்பாடு நீங்கள் பண்ணுங்கள் டீ செலவும் நீங்கள் தான் பண்ணனும் ரெண்டு வேலை டீம்மா மதியானம் சாப்பாடு மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்துறேம்மா உங்களுக்கு இடத்துக்கு தகுந்தா மாதிரிதாம்மா நீங்கள் அளவு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரி நான் ஆளை அழைச்சிட்டு வந்துடுறேம்மா கண்டிப்பாப்மா கண்டிப்பாம்மா கம்மியாக தான் செஞ்சித்தரோம் அதெலாம் நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம் நல்லா செஞ்சு தரம்மா ஆ வேலையெல்லாம் சுத்தமாக இருக்கும்மா நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கட்டித்தரம்மா ஆ சரிம்மா ஆ சரிம்மா சரிம்மா சாயந்தரம் நான் வரம்மா வந்து பார்த்துட்டு சொல்றேம்மா ஆ சரிம்மா வக்கறேம்மா